ஆ காய் கடைக்காரங்க காய் கடைக்காரங்களா அண்ணா எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் காய் காய் வாங்கணும் அதுதான் எங்கோ பத்து கிலோ தக்காளி பத்து கிலோ வெங்காயம் வேணும் வேறு காய் என்னங்கண்ண இருக்கும் பீன்ஸு கேரட்டு ஆ கத்திரிக்காயெலாம் இருக்குதுங்களா அதுதாண்ண கல்யாணம் இருக்குங்கண்ணா அதுதான் வாங்கலானுட்டு வரோம் தக்காளிலாம் எவ்வளோங்கண்ணா அண்ணா கொஞ்சம் கொறைச்சி கொடுக்க முடியாதுங்களா கல்யாணத்துக்கு வாங்கறோம் அதிகமாக வாங்குவோம் கொஞ்சம் கொறைச்சி கொடுங்க ம் டிஸ்கவுண்ட் பார்த்து கொடுக்குறீங்களா ஆ சரிங்கண்ணா வரோம் அந்த தம்பி வருவாப்புல வரோம் அனுப்பிச்சி விடுங்கண்ணா கொஞ்சம் பார்த்து காயை கொடுத்து விடுங்க ஆ கோசு கோசு பச்சை மிளகாய் முருங்கக்கா கத்திரிக்காய் அவரைக்கா எல்லா காய்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கண்ணா ஆ சரிங்ண்ணா ம் அண்ணா வீட்டில் வந்து கொடுக்க முடியுங்களா அண்ணா எங்கெங்கண்ணா வரணும் அட்ரெஸ்ஸு சொல்லுங்கள் கனியமூர் தானங்களா எந்த தெரு எந்த இடத்துல கடை ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா வந்துடுறோம் ஆ சரிங்கண்ணா வந்துடுறோம் வந்து அனுப்பிச்சி விடுங்க எடுத்துட்டு வந்துடுங்க

கட் பண்ணிடுறிங்களா